ஆமாங்க நீங் நீங்கள் சரிங் சரிங்க வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சத பாருங்க எல்லா விதமான துணியும் இருக்குது நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதுன் பாருங்க காட்டுங்க நாங்கள் அதை அனுசரித்து நாங்கள் போடுகிறோம் ஆமாங்க ஜீன்ஸு டீஷர்ட்டு குவால்ட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தா தானே பிடிக்கும் நீங்கள் வந்து பார்க்காமையே எப்படி குவால்ட்டி பார்ப்பீங்க நீங்க நேரில் வந்து பாருங்க பார்த்து குவால்ட்டியெலாம் செக் பண்ணுங்க

குவால்ட்டி எல்லாம் நல்லாயிருக்குங்க நீங்கள் அதை பற்றில்லாம் ஒன்றும் கவலையே பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்னாவே உங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்களுக்கு பிரியப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க அனுசரித்து போடுறோம் டிஸ்கௌண்ட் பண்ணிக்கலாம் வாங்க

ஆ எல் எல்லா விதமான துணியும் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு லேடிஸ்க்கு எல்லா விதமான துணியும் இருக்குது சரிங்களா பசங்கள் சின்ன பசங்களுக்கு எல்லா விதமாமான பேருக்கும் இருக் இருக்குது துணி இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்ணாம் வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தா எல்லாம் பிடிக்கும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே நல்லாயிருக்கு குவால்ட்டி நல்லாயிருக்குன் நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் என்னென்னே என்னெங்க எவ்வளோதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னா என்னங்க அமௌண்டு அதுதாங்க பத்து பர்சன்ட் தள்ளுபடி இருக்குதுங்க நீங்கள் அது தாங்க ஸ்டார்டிங் வந்து ஐ ஸ்டார்டிங்கில் ஐநூறு ரூபாங்க ஸ்டார்டிங் ஐநூறு ரூபா குவால் குவால்ட்டியாக இருக்குதுங்க ஆமாங்க ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க வந்து பாருங்க பார்த்து உங்களுக்கு எது பிடிக்கிதோ எடுத்துக்கலாம் சரிங்க சரிங்க வெச்சிடலாங்களா